நான் லாஸ்ட்டு வீக் ஒரு குர்த்திஸ் ஆர்டர் பண்ண மீசோவில அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதில் என்ன பெனிஃபிட் அப்படினா ரொம்ப கம்மியாகவும் இருக்கு சீப் அன்ட் பெஸ்ட்டாக இருக்கு சாயம் போகலை கிளாத்தும் நல்லாதான் இருக்கு நம்ப வந்து வெளியில போய் அலைஞ்சி வேறு வேறு கடை ஏறி இறங்கி வாங்குனுன்னு அவசியமே இல்லை நமக்கு பிடிச்சத நம்ப வீட்லருந்துட்டே அழகாக செலக்ட் பண்ணி அழகா வாங்கிக்கலாம் இன்னொன்று என்னானா நம்ப வீடு தேடியே கொண்டு வந்து தருவாங்க ட்ரெஸ்சும் நல்லாவே இருக்கு